வணக்கம்மா ம் நல்லாயிருக்கேன் தம்பி இன்னைக்கி கீரை கேரட்டு பீன்ஸு கேரட் கால்கிலோ வந்து பதினைஞ்சு ரூபாங்க கீரை அரக்கீரை இருக்குது மிளகு தக்காளி இருக்குது ம் மிளகு தக்காளி பொன்னாங்கண்ணிக் கீரை ஒரு மூடி பத்துருபாங்க ஆமாம் ஆமாம் ஒரே ரேட்டுதாம்மா கத்திரிக்காய் கால்கிலோ பத்துரூபான்னு போடுறேன் தக்காளி இதுங்கல்லாம் நாற்பது ரூபா கால் கிலோ தக்காளி நாற்பது ரூபா வெங்காயம் வெங்காயம் இதுகல்லாம் ஒரே ரே ரேட்டு தான் பெரிய வெங்காயம் விலை கூட ஐம்பது அறுபதுரூவா சின்ன வெங்காயம் மட்டும் ஆ வந்துருக்குதுப்பா பதினைஞ்சிரூவா பதினைஞ்சிரூபா முருங்கக்கீரை பன்னெண்டுரூபான்னு வேணுனா கொடுக்கலாம்

ஆ சரி ம் சரிங்க சார் ஆ சரி ம் கருவேப்பிலை மல்லி ஆ தேங்காய் வாங்குகிறீங்களா தேங்காய் வாங்குகிறீங்களா ஆ சரி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வாங்குங்கள் உருளைக்கிழங்கு கிலோ முப்பதுரூவா

ஆ சரி போட்டு விடுறேன் பச்சை மிளகா போட்டு விடுறேன் ஆமாம் இருக்குது இருக்குது இருக்குது முருங்கக்கீரை இருக்குதுங்க ஆ சரி சரி முருங்கக்கீரை போடுறேன் ஆ உருளைக்கிழங்கு ஆ பீட்ரூட் வேணுமா பீட்ரூட்டு பீன்ஸ் இதெல்லாம் வேண்டாமா ம் சரி சரி ஆ சரி வாங்கிக்கோங்க அடுத்து வர்றதுல வாங்கிக்கோங்க